ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ ஆமாம் மேடம் பிரேக் டவுன் ஆயிடுச்சு பஞ்சர் ஆயிடுச்சு பஸ்ஸு அல்டர்நேட்டுக்கு நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ நீங்க நீங்கள் எங்கே மேடம் போவனும் இப்போ சென்னைக்கா ஆ ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ மேடம் நாங்கள் இப்போ இப்போ பஞ் இப்போ அல்டர்நேட் டையர் இருந்தால் போட்டு விடுவோம் அப்படி இல்லைனா நாங்கள் ம மற்ற பஸ்ஸில் அடுத்து வர்ற பஸ்ஸில் ஏற்றி விட்றோம் மேடம் நீங்கள் சிக்கிரமாக போய் ஆகணுமா ஆ ஆ இல்லை மேம் கோச்சுக்காதீங்க இது வந்து நாங்கள் வேணுன்னே பண்ணது இல்லை இதை அது ஆல்ரெடி நடக்குறது தான் இது எல்லா இடத்துலையும் நாங்கள் எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ நாங்கள் முடிச்சித் தரோம் அப்படி இல்லைனா நாங்கள் உங்களுக்கு பஸ் சே சேஞ்ச் பண்ணி விட்றோம் மேம் எங்கள் பஸ்ஸு வந்து அடுத்த ஒரு ஹாஃப் நவரில் வந்துரும் ஆ ஆ ஆ ஓகே மேடம் இல்லை மேடம் நாங்கள் ரெடி இல்லை இல்லை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்டெப்னி கழட்டிகிட்டு இருக்காங்க முடிஞ்சவொன்னே நாங்கள் பார்க்கறோம் மேடம் அப்படி இல்லைனா அப்படி இல்லைனா நாங்கள் வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறோம் மேடம் உங்களுக்கு ஆ ஆ ஆ ஆ ஓகே மேடம் ஓகே ஓகே ஓ ஓகே மேடம் நீ எங்கே ஏறுனிங்க நீங்கள் இப்போ எந்த ஸ்டாப் நீங்கள் நெய்வேலியில் ஏறுனிங்களா ஓகே ஓகே இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு போவணும் அங்கே சென்னைக்கு செவன் தேர்ட்டிக்கு இருக்கணுமா இப்போவே ஒரு கால் மண்நேரம் டிலே ஆயிடுச்சு சரி ஓகே ஓகே முடிஞ்ச அளவுக்கு செவன் தேர்ட்டிக்லாம் போயிடலாம் கண்டிப்பாக போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நம்ம பஸ்ஸே இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடும் ஸ்டெப்னி இப்போ மாட்டிகிட்டு இருக்காங்க போயிடலாம் மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை இல்லை டிரைவர் ம் ஓகே மேம் இல்லை மேம் டிரைவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுவார் அந்த டைம் வந்து கொஞ்சம் காம்பன்சைட் பண்ணி போயிடலாம் ஆ ஆ ஓகே மேடம் தேங்க் யூ மேடம் ஓகே